ஈரோடு மாவட்டத்தில் பார்த்திங்கனா நிறையா சுகாதாரத்துறை வந்து நிறையா ஹெல்த் சென்டர்ஸெல்லாம் நிறையா ஓப்பன் பண்ணி வச்சிருக்காங்க நிறையா இடத்துலையுமே இருக்குது அதுலேயுமே மக்கள் பயன்படுறாங்க அது இல்லாமல் இங்கே வந்து ஒரு விசேஷம் என்னன்னால் பல இடங்களில் வந்து ஆயுர்வேத மெடிஷன் வந்து பிராக்ட்டிஸ் பண்ணுறாங்க இது நிறையப் பேருக்கு தெரியாது இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கனால் கேஎன் பாளையத்துக்கிட்டே மூலம்ன்ற வியாதிக்கு இயற்கை மருத்துவம் மூலிமா ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க இது வந்து இப்போ தான் வந்து நிறையா பேருக்கு தெரிய வந்துருக்குது ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இங்கே இருக்குது எல்லோருக்கும் தெரியப்படுத்துனால் இது ஒரு நல்ல விஷயமா இருக்கும்